ஹலோ சார் வணக்கம் சார் ஆமாம் சார் ப

முடி வெட்டுற கடை

ஆமாம் சார் ஒரு த்ரீ போடணும் சார் ஆ டோனி மாதிரி கட் பண்ணுங்க சார் வாஷ்லாம் பண்ணணும் சார் ஆனால் கொஞ்சம் எதுவும் வருங்காலத்தில் எதாச்சும் மூஞ்சி கீஞ்சி எதுவும் ஆஃபர் இது கிடைக்குமா இங்கே அதுக்கு தான் கேட்குறேன் உங்கள்ட்ட கேட்கு

இல்லைஅது தான் சார் நான் கேட்குறேன் போட்டுக்கொடுத்தா அப்புறம் திருப்பி

அதான் நான் போகிறப்ப இல்லை போயிட்டு வந்தால் திரும்பி எதாது ஆபத்து கீபத்து வருமா அதான் கேட்குறேன் வேற சரி சார் அதுக்குதான் சார் கேட்டேன் வேற ஆ ம் இல்லை ஏன் பசங்கள்லாம் கூப்பிட்டு வருவேன் அதுக்குதான் கேட்டேன் ஆ அதுக்கு தான் சார் கேட்டேன் இல்லைன்னா ஆ அதான் கேட்குறேன் நானு பசங்களை பசங்கன்னா எல்லோரும் சொல்லுவோம் அதுக்கு தான் கேட்குறேன் ஆ ம் ம் சரிங்க சார் சரிங்க சார் அதான் கேட்டேன்